மீன் தொழில் பிடி தொழில் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா மியா பன்ணுல வந்து மஞ்சத்தூளை தடவி அது மீன் தூண்டில் மாட்டி போட்டோம்னா அதில் வந்து மீன் வந்து நிறையா கிடைக்கும் இன்னொன்று வந்து தூண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கணும் அதில் இருக்கிற நரம்பு வந்து கரெட்டாக மாட்டி கரெட்டாக இது பண்ணிணா தான் மீன் தூண்டி வந்து மாட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் சமயத்தில் யாரும் மீன் பிடிக்கிறக்கு போக மாட்டாங்க காலையில் டைமும் சாய்ங்காலம் டைமும் மட்டும்தான் போவாங்க ஏன்னா அந்த மீன் வந்து சூடாக இருக்கும் போது மீன் பிடிக்க முடியாது பகல் டை காலையிலேயும் சாய்ங்காலம் போனம்னா அந்த சா சாய்ங்காலம் டைமில்அந்த பகல் காலை டைம்லையும் போனால் மட்டுந்தான் மீன் பிடிக்க முடியும் அப்போ தான் மீனும் மாட்டும் ஏ ஏன்னா அப்போ போகலாம் அப்டித்த வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்க மட்டும் காலையில் டைமில் இப்போ பார்த்திங்கன்னா பரிசலில் போட்டு காலையில் பரிசலில் வரவங்க மட்டுந்தான் மீன் பிடிக்கிறாங்க ஏன்னா பரிசல் காலையில் டைம் மட்டும் தான் மேக்ஸிமம் மீன் மாட்டும் அதனால் தான் மீ காலையில் டைம் மீன் பிடிக்கிறாங்க